ஆ சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஆமாம்மா சொல்லுங்க சரி

எந்த மாதிரி மரம்மா எதிர்பார்க்குறிங்க பூவரசா இல்லை தேக்கு மரமா இந்த மாதிரி நிறையா இருக்குதும்மா தேக்கெலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கொஞ்சம் அது ஒரு முப்பது ரூபா வரும் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும்மா முப்பதாயிரம் அப்படிங்களா ம் தேக்கிலயெல்லாம் கம்மி பண்ண முடியாதும்மா அது ஏன்னால் கொஞ்சம் டிமேண்டாக இருக்குது கொஞ்சம் மழை டைம் வேறு ஆளுங்களுக்கெலாம் சம்பளம் கொடுக்கறது அதெல்லாம் சம்பளம் மட்டும்தாம்மா வரும் டோர் டெலிவரியும் உங்களுக்கு வந்துடும்மா அதோட சேர்ந்தே ம் அதெல்லாம் சேர்த்துதாம்மா முப்பது ரூபா வரும் அதெல்லாம் சேர்த்துதாம்மா அதுக்கு ம் தேக்கு மரம் எப்படி இருக்கணுன்னு சொன்னீங்கன்னால் நாளைக்கு நாளைக்கு போனால் நாள் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ம் சரிம்மா ஆல்ரெடி நிறையா ஆர்டர் போயிகிட்ருக்கு அதால் கொஞ்சம் டிமேண்டாக இருக்குது நானும் பார்க்குறேன் கொஞ்சம் சரி உங்களுக்கு நான் வந்தால் கால் பண்ணி சொல்கிறேம்மா நான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு ம் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் முன்னாடியே ம் சரி பார்க்குறேன் நான்